எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் என்றால் கிரிக்கெட் ஜாம்பவான் கேப்டன் கூல் எம்எஸ் தோனி நான் கண்டிப்பாக சொல்வேன் ஏனென்றால் அவருடைய அமைதியான ஒரு செயல் ஒரு கேப்டனாக எவ்வாறு அமைதியாக இருக்க வேண்டும் எவ்வாறு பொறுப்பாக இருக்க வேண்டும் எவ்வாறு பிளானிங் செய்ய வேண்டும் என்பதிலிருந்து தோனியிடம் எனக்கு பிடித்த பலக்காரணங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இருந்தபோதிலும் தோனி சச்சின் அவுட் ஆயிட்டாங்க டிவியை ஆப் பண்ணுங்கடா அப்படிங்குற காலம் போய் களத்தில் சச்சின் இருக்கார் தோனி இருக்கார் அப்படியென்று அனைவரையும் திரும்ப பார்க்க செய்தவர் அவர் ஒரு விளையாட்டு வீரராக இல்லாமல் மட்டும் மல்லாமல் ராணுவத்திலும் அவருக்கு தனி மரியாதை உண்டு தோனி அப்படி என்ற சொல் தமிழகத்தில் கிரிக்கெட் பிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து என்றால் அது எம்எஸ்தோனி மட்டுமே கூறலாம் எம்எஸ்தோனி விளையாடும் அனைத்து மேட்ச்களிலும் அவருக்கென்று சில யுக்தியை கையாளுவார் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாகவும் ஒரு சிறந்த பினிசராகவும் எம்எஸ்தோனி திகழ்கிறார் எம்எஸ்தோனி நம்மக்காக அனைத்து வகையான வேர்ல்ட் கப் டிடுவன்டி கப் ஆகியவற்றையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர் பல கப்புகளை வென்றிருந்தாலும் அவரிடத்தில் ஒரு ஆதங்கமும் ஒரு பெறுமையும் இருக்காது எந்த கப் உலக கப்பை வாங்கினாலும் அது தங்கள் வீரர்கள் கையில் கொடுத்து விட்டு ஓரமாக அதை ரசித்து கொண்டிருப்பார் எம்எஸ்தோனி எம்எஸ்தோனி அப்புடி என்ற ஒரு பெயர் தமிழ் மக்களின் உள்ளத்தில் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு வீரர் ஒரு கீப்பராக அதிக முறை விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் மேலும் எதிர் அணி என்றாலும் அவர்களுக்கு களத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும்போது முதலுதவி செய்வதிலும் சிறந்தவர் நாம் கேப்டன் நாம் ஏன் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ ஒரு ஈகோவோ இல்லாத மாமனிதர் என்றே சொல்லலாம் தோனி விளையாடிய அனைத்து கிரிக்கெட்டிலும் அவருக்கென்று தனி இடத்தைப்பிடித்திருப்பார் அடிக்கின்ற சிக்ஸ்சு அடிக்கின்ற ஃபோர்க்கு அவர் களத்தில் நின்றாள் மட்டும் போதும் அவர் சிக்ஸ் ஃபோர் அடிக்க வேண்டாம் களத்தில் நின்றால் மட்டும் போதும் அவரைக்கான ரசிகர்கள் ஏராளம் உண்டு என்பதில் மாற்று கருத்து ஏதுவும் இல்லை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு வீரர் என்றால் அது எம்எஸ் தோனிதான் அவரிடம் பிடித்தது என்றால் தன்னடக்கம் தன்னடக்கம் மற்ற வீரர்களுக்கு உதவி செய்யும் முறை வீரர்களிடம் எவ்வாறு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் மற்ற அணி வீரர்களிடம் எவ்வாறு பண்பாக நடந்து கொள் வேண்டும் கொள்ள வேண்டும் என்பதிலும் மிகுந்த தெளிவாக இருப்பவர் அணியை வழிபடுத்துவதில் மிகச்சிறந்த ஒரு கேப்டனாக இருக்கிறார் அனைத்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அனைவராலும் ஒரு நற்ப்பெயர் எடுக்கப்பட்டவர்தான் தோனி தோனி செய்யும் பில்ட் செட்டிங் யாராலும் கணிக்க முடியாது ஏன் அவர்கள் டீமில் இருக்கும் பிளேயெர்ஸ்சால் கூட அது கணிக்க முடியாத ஒரு விஷயம் எந்தெந்த பிளேயருக்கு எந்தெந்த பௌலிங் போட வேண்டும் எந்தெந்த பௌலிங் பிளேயர்ஸ் போடும்போது எந்தெந்த பேட்ஸ்மேன் இறக்க வேண்டும் என்பதில் மிகத்துல்லியமாக கால நேரப்பருவங்களையும் கணித்து டாஸ்கை வெற்றி பெற்று முதலில் பௌலிங் ஆர் பேட்டிங் என்று காலநிலையும் கணித்து அவர் முடிவு எடுப்பார் அவரின் பொறுமையே அவரின் பெருமைக்கு மிகவும் ஒரு வழியாக அமைந்தது அவர் பெற்ற கோப்பைகள் அதிகம் பாராட்டுகள் அதிகம் இருந்தபோதிலும் தற்போபோதும் கிரிக்கெட் மீதும் கிரிக்கெட் ரசிகர்கள் அவர்கள் மீது வைத்த அன்பின் மீதும் வயது முதிர்வையும் பாராமல் உடல் நலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்காகவும் அவர்களின் ரசிகர்களுக்காகவும் களத்தில் வருவது உண்டு எம்எஸ்தோனி அவர் முதல் மேட்சில் மேட்சில் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக தான் அங்கே போயிருக்கார் போயிருக்கப்போ ரொம்ப ஹர் கட்லாம் ஸ்டைலாக வச்சிருந்தோனே கோச் பார்த்துட்டு நீங்க தான் அப்படின்னு வியந்தி கேட்டுருக்காங்க அவருக்கு அவரின் திறமையை காட்டி வேர்ல்ட் கப்லையுயும் விளையாடுறத்துக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சிது இருந்தபோதிலும் ஒரு சில மேட்ச்சில அவரால் அவரோட திறமையை நிருபிக்கமுடியவில்லை அந்த மேட்ச் சச்சின் அவுட் ஆயிட்டார் இந்திய மக்கள் அனைவரும் மிகுந்த ஒரு மன உளைச்சல்கள இருந்த போது தோனி இந்தியா இந்தியாவிற்க்காக நான் விளையாட வேண்டும் என்ற ஒரு பொறுப்புடன் அந்த மேட்சை வின்னிங் செய்து கொடுத்திருப்பார் அவர் தனக்கு பின்னல் உள்ள நம்பருக்காகவோ தனது பெயருக்காகவோ ஒரு மேட்சை விளையாடுவதில்லை எப்பொழுதும் நம் நாடு இந்தியா என்ற ஒரு இந்தியாவின் பற்று கொண்டு அவர் விளையாடுவதுண்டு அவர் கடைசி உலகக்கோப்பையில் ரன் அவுட் ஆனது அனைவரையும் மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருந்தபோதிலும் அவர் ஒரு கேப்டனாக ஒரு இந்திய வீரனாக அவர் கண்டிப்பாக இருந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் ஒரு தோனிப்போல இருக்கணும் தோனியப்பார்த்து கற்றுக்கிட்டேன் தோணி சாரை பார்க்கணும் அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆசை அனைவர் அனைவர் மத்தியிலும் இருக்கு தோனிக்காக எவ்ளவோ செய்ற தொண்டர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க தோனிக்காக தோனி தோனி ஸ்டைலை வீடு தோனி புகைப்படம் போட்ட வீடு தோனியின் ப படத்தை முதுகிலும் நெஞ்சிலும் டாட்டூ பதித்திக்கொள்ளும் ரசிகர்களும் ஏராளம் பேர் உண்டு அணிக்காக மேட்ச் பார்க்க செல்பவர்களை விட தோனிக்காக மேட்சை பார்க்க போனவுங்க தான் அதிகமாக கண்டிப்பாக இருப்பாங்க அதில் நானும் ஒரு ஆள் கிரிக்கெட்டே பார்க்காத நான் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன் தோனியப்பற்றி எனக்கு இந்த அளவுக்கு டீட்டைல் வந்து முன்னடி தெரியும்மான்னா கண்டிப்பாக கிடையாது நானும் சராசரியாக எல்லாரும் போல ஜஸ்ட் நார்மலாக ஐபிஎல் பாக்க ஆரம்பிச்சேன் அப்போ எல்லோரும் தோனி தோனி அப்படிங்கிறாங்க யான்டா அப்படி என்னாடா பண்ணிட்டார்ரு அப்படின்னு அவரப்பற்றி கொஞ்சம் சமூக வலைத்தளங்களில் தேடுனேன் அதில் கிடைச்ச பாயிண்ட்ஸ் தான் இது அதுக்கப்புறம் தான் அவர் மீது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமும் மரியாதையும் வந்திச்சு அவர் கிரிக்கிட்டிலிருந்து ஒய்வு பெற்றவுடன் ராணுவத்திலும் ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அதும் அவர் சிறப்பாக செய்தார் தற்போது கூட அவர் எதோ டேரக்சனில் ஒரு ஃபிலிம் வரதாக இருக்கு அதுவும் கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி பெரும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அவர் ஐபிஎல் அவர் வேர்ல்ட் கப் அப்போ அங்கே அங்கே ஒரு குழந்த பிறந்தது அப்படிங்குற ஒரு விஷயம் இருந்தபோதிலும் நம்ம குழந்தையை போய் பார்க்க பார்க்க வேணாம் நமக்கு வந்து இந்த கப்பு முக்கியம் இந்தியாவுக்கு விளையாண்டு கொடுக்குற பொறுப்பு நமக்கு இருக்கு ஒரு கேப்டனாக இந்த டீமை வழிநடத்துகிற பொறுப்பு நமக்கு இருக்கு அப்புடின்னு சொல்லிவிட்டு அந்த மேட்ச்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம பெற்ற பொண்ணையே பார்க்க போனார் எவ்வளோ பெரிய விஷயம் இதெலாம் அதெலாம் வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அது தான் எம்எஸ்தோனி எம்எஸ்தோனிய நேர்ல பார்த்தா என்ன கேப்பன் என்ன கேப்பன்ங்குறதை விட ஐலவ் தோனி சொல்லி ஒரு செல்பி எடுத்துக்கணும் அது தான் என்னுடைய ஆசை மீண்டும் ஒரு முறை இந்திய கேப்டனில் விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க கிடைக்கணும் அப்படிங்குறது என்னோட ஆசை கிடைச்சு கப் அவங்க வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்குறது என்னோட ஆசை எனவே எம்எஸ்தோனி இஸ் தி லெஜெண்ட்